ஃபங்ஷனுக்கு போகறதுக்காக ட்ரெஸ் ஆர்டர் போட்டுருந்தேன் ஆன்லைனில் ரிட்டன் வந்து வந்தபோது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நினச்ச ப்ர ப்ரைஸ் லோ ப்ரைஸ் இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி கலர் எதுவுமே இல்லை ரொம்ப மனசு மாறிடுச்சு அப்புறம் திரும்ப ஓகே நெக்ஸ்ட்டு ரிட்டன் போட்டுட்டு அடுத்து அம்மாவுக்கு ஒரு சாரீ ஆர்ட்ரு பண்ணலாம்னு பண்ணிருந்தேன் அப்பையும் அம்மாவுக்கும் அந்த மேரி தான் ஆச்சு கிழிஞ்சிருந்துது நிறைய டேமேஜ் இருந்துச்சு அதான் ஆன்லைனில் போடுறது அவ்ளோவா பெட்டர்னு தோணல அதுலருந்து ஆன்லைனில் ரொம்ப ஆர்ட்ரு பண்ணுறது கிடையாது ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி அதேப்போல் ரெண்டு மூணு டிரெஸ் அதுமாரி டேமேஜாக தான் இருந்துச்சு அத மேரி ஆர்டர் பண்ணுறது அவ்ளோவாக செட் ஆகலை நேரில் போய் எடுத்தாலும் டேமேஜ் இருந்தால் ரிட்டன் பண்ண முடியும் இங்கேயும் பண்ணலாம் பட் டைம் ஆகும் நம்ம நேராப் போய் கேட்டு கஸ்டமைஸ்ட்டை கேட்டு நம்ம ரிட்டன் பண்ண முடியும் ஆன்லைனில் அந்தமாரி பண்ண முடியாது டூ டேஸ் ஆகும் த்ரீ டேஸ் ஆகும்